அப்பா ஒரு ஆட்டோ புக் பண்ணுன எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது வேகமாக வர வேண்டியது தான மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்குது நான் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம் நீ நாங்கள் போய்கிட்டு வரனும் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்காங்க டக்குனு வாங்க இல்லைனா நாங்கள் இந்த மாதிரி ஆப்லயே புக் பண்ணிருக்கவே மாட்டோம் வேகமாக வாங்க இந்த மாதிரி ப முன் பதிவு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கீங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்போ எப்படி நாங்கள் அடுத்த தடவை உங்களுக்கு வந்து நாங்கள் ஆப் புக் பண்ணி நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வரது கொஞ்சம் பொறுப்பாக இருங்க கொஞ்சம் வேகமாக வாங்க மழை வேறு பெய்யுது பிள்ளைங்க வேறு இருக்குங்க எல்லாத்தையும் நான் ஏற்றி அனுப்பி இறக்கணும் வேகமாக வாங்க டக்குனு ஆமாம் ஒரு ட்ரைவரு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாக இருந்தால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சவாரியெல்லாம் நிறையா வரும் எல்லாரும் நாங்களும் சேர்ந்து அந்த ட்ரைவரு கரெக்ட்டாக இது பண்ணுனாங்கனு சொல்லி அடுத்தடுத்த லெவெலுக்கு போக முடியும் அதனால் நீங்கள் வேகமாக வாங்க ஆமாம் இல்லைனா நான் உங்களுக்கு வந்து ஒன் டு ஒன் போட்டு கம்ப்ளைண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டுருவேன் நீங்கள் வந்து லேட்டாக வாரீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி ஆமாம் இது மாதிரி எவ்வளோ நேரமாக நானும் உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நான் எவ்வளோ தூரம் போகணும் நான் வேறு ஊருக்கு நீங்கள் வேகமாக வாங்க தயவு செய்து ஆமாம் நாங்கள் பா நாங்கள் பதிஞ்சு இப்போ எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இன்னும் நீங்கள் வா கானும் நான் வெளியில் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வாரேன் நீங்கள் இன்ன வரைக்கும் வரவே இல்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது வேகமாக வாங்கள் தயவு செய்து கொஞ்சம் ஆமாம் சின்ன பிள்ளைங்க வேறு அழுகுது அழுதுகிட்டு இருக்குதுக நீங்கள் அதனால் கொஞ்சம் குயிக்காக வாங்கள் இந்த மார்க்கி யார்டையும் இது பண்ண வேணாம்